ஆமாம் நாங்கள் கோக்குடியில் இருந்து பேசுகிறோங்க ஆ நீங்கள் பழக் கடை வெச்சுருக்கீங்களா அரியலூரில் ஆ எனக்கு ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சை மாம்

ஒவ்வொன்லேயும் ரெண்டு ரெண்டு கிலோ போட்டு ம் ஆமாம் டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க கோக்குடி கோக்குடி உள்ளாற ஸ்கூல் பக்கத்தில் வீடு ஆ கோ கோக்குடியில் ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு

பேயரு ரீட்டா டீச்சர்

ஆ அனுப்பி விடுலாங் டீச் ஆ ரெண்டு மணிக்கு மேலே அனுப்புங்க ஆ சரி ஆ தேங்க் யூ